சில ஆண்டுகளாக பொழுதுபோக்கு இருந்தது அப்போ தான் அந்த அப்போயெல்லாம் இங்கே தொலைபே இது தொலைபேசியெல்லாம் கம்மியாக இருந்தது இது ஒரு டைம் வருஷத்துக்கு ரெண்டு டைம் எதா ஆயிட்டுனால் வில்லேஜில் தான் காண்மிக்குவாங்க இப்போது வந்து இப்போது எல்லாம் வந்து கொரோனா வந்து இந்த இந்த சில ஆண்டுகள் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி வந்து ஒரு கைப்பேசி மொபைல் ஃபோன்லாம் கம்மியாக இருந்தது சில ஆண்டுகள் முன்பு தொலைப்பேசி கம்மியாக இருந்தது இப்பொழுது இருக்கிற கொரோனா காலத்தினால் இப்பொழுது நிறைய வந்து குழந்தைங்களுக்காக குழந்தைங்க கையில் எல்லாமே இப்போ வந்து இப்போ பள்ளிக்கூடத்தில் உள்ள எல்லாமே ஆன்லைனில் எல்லாம் நடந்துக் கொண்டிருக்கிறது அதுக்காக கணினி மையம் வந்து அதிகமாக உள்ளது இந்த இந்த ஆண்டு ரொம்ப மொபைல் எல்லாமே வந்து இதெல்லாம் இருக்கிறது அதிகமாக இருக்கிறது